ஹலோ திவ்யா மெஸ்ஸுங்களா நான் பத்து பொரோட்டாவுக்கு ஆர்டரு பண்ணிருந்தேங்க வரவே இல்லைங்களே மெசேஜ் மட்டும் வந்துருக்குது என்ன இப்படி சொல்கிறீங்க வாங்குனதுக்கு அது மெசேஜ் வந்துருக்குது நீங்கள் கொடுத்து அனுப்பிட்டேன் சொல்கிறீங்க டெலிவரி பாய் இன்னும் வரவே இல்லைங்களே என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கால் பண்ணுங்க லேட் ஆகுங்களா சரி அப்படிங்ளா சரிங்க ரொம்ப லேட்டாகிற போதுங்க குழந்தைங்கலாம் தூங்கிடுவாங்க கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடுங்க என்னன்னு கேட்டு பாக் பாருங்க ஓகேங்க